ஒரு கத்திரி வெதை நடுறன்னா அதை டிராக்டர் வச்சு உழுது கத்திரி வெதை போட்டு அதை முளைக்க வச்சு அதை எடுத்து நட்டு களை எடுத்து அதை நட்டு களை எடுத்து அதை அதை பூச்சி மருந்தெல்லாம் தே ஸ்ப்ரே பண் ஸ்ப்ரே பண்ணி அதை எந்த பூச்சியும் இல்லாத நல்லா வச்சிருந்து அதை கத்திரிக்காய் அறுத்து அதை எடுத்து அதை தனியாக தனி தனியாக சொத்தை நல்லது தனியாக பிரிச்சு அதை மூட்டை பேக் பண்ணி எடுத்துகின்னு போய்ட்டு சந்தையில் போட்டு அதை சேல்ஸ் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் சேல்ஸ் பண்ணனும் அவ்வளோ கஷ்டம் இருக்காது சேல்ஸ் பண்ணி அப்புறம் தான் கையில் காசு கையில் கொடுப்பாங்க